ஒரு நாளைக்கு நான் ரீச்சார்ஜ் செய்யணுன்னா ரீச்சார்ஜ் பண்ணாலே வந்து முன்னூற்றி பத்தொம்பது ரூவாய்க்குப் பண்ணுவேன் முப்பது நாள் வரும் நான் ரீச்சார்ஜ் பண்ணன்னா முக்கியமான இம்பார்டண்ட் எதுவும் இருந்தால் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது மற்றபடி எல்லாம் சும்மா ரீல்ஸ் பார்க்கவும் அதை பார்க்கவும் இதை பார்க்கவும் தான் அப்புறம் ரீச்சார்ஜ் ரீச்சார்ஜ் பண்ணலின்னாலே கை கால் உடஞ்சிப் போன மாறிருக்கும் ஃபோன் இல்லேன்னாலே கை கால் உடஞ்சிப் போன மாரி இருக்கும் நாங்கள் ரீச்சார்ஜ் பண்ணாமையா இருக்க முடியும் ரீச்சார்ஜ் முடிஞ்சிச்சின்னா அப்பையும் ஒரு நாளைக்கு டேட்டா ஒன்றை ஜிபி முடிச்சிட்டுன்னாக் கூட பத்தொம்பது ரூவாய்க்கு ரீச்சார்ஜ் பண்ணுவேன் அதே மாதிரி பொழப்பு தான் வச்சு ஓட்டிட்டுருக்குறேன்